வீட்டுலேயே விளையாடுகிறது கபடி விளையாடுகிறது ஒரு பக்கனாலு வெளியில் விளையாடப் போகிறோம் கபடி உள்ளறங்க என்ன விளையாடுவோம்னா செஸ்ஸு விளையாட்லாம் கேரம் போட் விளையாட்லாம் டென்னீஸ் விளையாட்லாம் சீட்டு கட்டு விளையாட்லாம் கல்லாங்கால் விளையாட்லாம் பல்லாங்குழி விளையாட்லாம் இதில் விளையாடுகிறது உடம்புக்கு ஆரோகியம்னாலு தாயக்கட்டையும் விளையாட்லாம் இருந்தாலும் பரமபதம் விளையாட்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு போகலாம் இருந்தாலும் இதில் வந்து மக்களுக்கு மூளைக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறது உள்ளுக்குள்ளேயே விளையாடுகிற விளையாட்டுங்கிறது எல்லோருமே வயசானங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து விளையாடக்கூடிய ஆட்டம் இது எல்லாமே வெளியில் போய் தான் விளையாடணுங்கிறது அவசியம் கிடையாது இதில் என்ன முக்கியத்துவம்னா சின்னவங்கலேந்து பெரியவங்கன்றது ஒரு மூலியனா ஆண்ணு பெண்ணு எந்த வேறுபாடு ஈகோ கிடையாது சமமாக உட்காந்து விளையாட்லாம் எங்கள் வீட்டில் எப்போதுமே டெய்லி இப்போன்னு இல்லா என் பொண்ணு அஞ்சு வயசிலேருந்து குறஞ்சது ஒரு ஏழு பசங்களாவது எங்கள் வீட்டில் வந்து அவளது இடம் இருக்குது அவங்களுக்கு ஒசரமே நான் கேரம் போர்டு வாங்கி என்னால் முடிஞ்சது பத்து மக்களுக்கு நம்ம காசு போட்டு வாங்கினங்குறது பெருசில்லை விளையாடுகிறதுக்கு மக்கள் என் வீட்டுக்கு வருவாங்கள் எனக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுது இதுவரைக்கும் எல்லோருமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் பசங்கள் வராங்கள் ஆம்பள பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு அந்த வேறு வேறுபாடும் கிடையாது அக்கத்து பக்கத்து வீடு அக்கம் பக்கம் யார் வந்து கேட்டாலும் சீட்டு கட்டு கேரம் போர்டு என்னால் முடிஞ்சதை கொடுத்து மக்களுக்கு ஒரு பொழுதுப்போக்குக்கு நான் உதவி செய்கிற ஏன்னால் எல்லோரும் நல்லாயிருக்கனு நினைக்கறது இது ஒரு பாயிண்ட்டு